நம்ம தமிழகத்தில் வந்து மத மரபு அப்படின்றதுலாம் கண்டிப்பாக இருக்கு நிறையா சடங்குலாம் பண்ணுறாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்றவுங்களாம் ஹிந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்புடினா ஃப்ரைடேவும் ட்யூஸ்டேவும் எங்கேயாது கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க அந்த டைம்மில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஆனால் ஹிந்துக்கள்லாம் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போணும் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும் அப்புடிலாம் யோசிப்பாங்க ஸோ நிறையா சடங்கலாம் செய்வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மரபு இருக்குன்னா ஹிந்துக்கள் வந்து ஒன்று ரெண்டு இல்லை நிறையா சடங்கு செய்வாங்க அவங்க கிறிஸ்டின்ஸு அப்படின்னு பார்த்தா ஃப்ரைடேலாம் வந்து சர்ச்சுக்கு போயிவிட்டு ஃப்ரைடேவும் போவாங்க சண்டேவும் போவாங்க முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஆறு மணி ஈவினிங் ஆனால் எல்லா எல்லா கோவில்லையும் என்ன பண்ணாங்கன்னா தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வந்துட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தலையில ஸாரீயால் வந்துட்டு கவர் பண்ணிப்பாங்க அதனால சாப்புட்றப்போ கூட இந்த முஸ்லீம்ஸோ இவங்களாம் வந்துட்டு தொழுதுட்டு தான் அதற்கப்பறம் சாப்பிடுவாங்க அது மாரி நிறையா விஷயம் வந்துட்டு இன்னும் மத ரிலேட்டடாக நிறையா மரபும் செய்றாங்க நிறையா சடங்குகளும் வந்து நிறையாவே இருக்கு